ஸ்கூல் டேஸில் கேட்டிகிஸம் கிளாஸ் அதாவது மறைகல்வி ஹிண்டூஸுக்கு மாரல் கிளாஸஸ்ன்னு கண்டெக்ட் பண்ணுவாங்க இப்போ கேட்டிகிஸம் பார்த்தீங்க அப்படீன்னா ஃபஸ்ட்டு ப்ரீஃபெரென்ஸ் பைபிளுக்குதான் கொடுப்பாங்க பைபிள்ன்றது ஒரு ஹோலி பைபிள்னு சொல்லுவாங்க ஹோலி அப்பிடின்றது புனிதமான ஒரு பைபிள் அதாவது நிறைய ஃபேபில்ஸ்லாம் அதில் இருக்கும் ஏசு பிறந்ததுலேருந்து அவர் படைச்சதுலேருந்து எல்லா விஷயமும் அதில் வந்து அடங்கி இருக்கும் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்துறது கண் தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுக்கிறது நடக்க முடியாதவங்களுக்கு முடமான இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கு எழுந்து நடக்கிறதுக்கு உதவி செய்யிறது இந்தமாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து அவர் செய்து இருக்கார் அந் இந்தமாதிரி விஷயங்களை பற்றி படிக்கிறதுக்காகதான் ஸ்பெஷல்லாக கேட்டிகிஸம் கிளாஸ் அப்படின்னு ஸ்கூல் டேஸில் கண்டெக்ட் பண்ணுவாங்க அது வந்து ஸ்பெஷலாக ஃபார் கேத்லிக்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க அதாவது ஒரு கிறிஸ்துவர் அப்படீன்றது யார் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் எதுஎதெல்லாம் அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணனும் எப்படி இருக்கணும் அப்படீன்றதை பற்றி வந்து டீச் பண்ணுவாங்க இப்போ அந்த பைபிள் அப்படின்றது வந்து இறைவனோட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கோட்ஸ்லாம் இருக்கு அந்த கோட்ஸ்லாம் பார்த்திங்க அப்பிடின்னா ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் ஒரு ஒரு

எழுத்தாளர்கள் வந்து எழுதி இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் மத்தேயூ யோவ்வான் அந்த மாதிரியான நற்செய்தியாளர்கள் வந்து எழுதி இருப்பாங்க அதாவது கடவுளுடைய வார்த்தையை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய வந்து எழுதி இருப்பாங்க ஸோ இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஃபோலிக் கேத்லிக் மாஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அற்புதங்கள் பற்றி நிறைய சொல்லி இருப்பாங்க பேசியிருப்பாங்க அதே வந்து வாழ்க்கையா எடுத்துரைத்திருப்பாங்க ஸோ அதுதான் நிறைய கேட்டிஸ்ட்டு ஃபாதர்ஸ்ங்க ப்ரீஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்தமாதிரி நிறைய சொல்லி இருப்பாங்க மாஸில் கண்டெக்ட் பண்ணுவாங்க கடவுளை பத்தின அதிசயங்களையும் அற்புதங்கள் பற்றியும் நிறைய சொல்லிருக்காங்க